ஹலோ மொபைல் ஷாப் ஓனரா மொபைல் சார் இங்க என்னென்ன மொபைல் என்னென்ன வெரைட்டி மொபைல் இருக்கு ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட்ல எடுக்கலான்னு சார் ஆ தேர்ட்டின் ம் ம் ம் ரேம் எவ்வளவு

ம் ஓகே ம் ஓகே சார்

ம் பேட்டரி குவாலிட்டி சார் பேட்டரி ஆ ஓகே ஓகே

ஓகே எதுவும் ஆஃபர் இருக்கா சார் நியூஇயர் நியூஇயர் பொங்கல் வருது எனி ஆஃபர் இருக்குதா ம் ம் ம் ம் ம் ஓகே ஓகே ம் இஎம்ஐ எவ்வளோ சார் வரும் மந்த்லி ஓகே ஓகே

ஓகே ஓகே ஓகே ஓகே சார் இல்லை வேறு மொபைல் இருந்தால் காட்டுங்கள் வேற மொபைலு ஆ எதுவும் புதுசாக வந்து இருக்கா இல்லை ரெட்மியில காட்டுங்கள் ரெட்மி அந்த மாரிலா ஆ ஆ அதே மாரி கேமரா குவாலிட்டி நாப்ப ம் ஓகே ஓகே

ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ம் ஆமாம் சார் நாப்

ஓகே ஓகே ம் சார் மொபைல் வாட்டர் ப்ரூஃப் எதுவும் இருக்கா வாட்டர் ப்ரூஃப் ம் ஓகே ஓகே ஓகே டூ டேஸு இல்லை சார் ஒரு டூ டேஸ் கழிச்சு வரனே

ஓகே ஓகே சார் ஆ ஓகே ஆ ஓகே சார் ஓகே